கண்டிப்பாக நடனம்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கலை ஒரு ஆர்ட் அந்த ஆர்ட்டு வந்து பார்த்தோன்னா மனிதர்கள் வந்து ரொம்ப விரும்பப்படுற ஒரு ஆர்ட் இப்போ ஓவியமாகட்டும் பாடல்கள் ஆகட்டும் பாடகர்கள் ஆகட்டும் இப்போது ம்யூஸிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட்டு வாசிக்கிறதாகட்டும் அந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான ஒரு கலை தான் நடனம் அந்த நடனம்கிறது எல்லா வயதுக்கும் எல்லா வயசில் இருக்கிற மக்களும் எல்லா நாட்டில் இருக்க மக்களும் ஈவன் எல்லா மக்களுமே நம்ம வந்து அதை வந்து ஒரு கலை அந்த கலையை வந்து நம்மள அறியாமல் நமக்குள்ளே இருக்கிற ஒரு செய்கை மூலமாக நம்மனால் தூண்டி விட முடியும் உண்மையாக சொல்லணும்டே இப்போ நம்ம ஒரு ரியாலிட்டி ஷோ பார்க்கறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு டேன்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது அப்படிங்கம் போது அந்த டேன்ஸ்ஸை நம்ம வந்து ஒரு ஆர்வத்தோடு பார்க்கறோம் ஏன்னால் அதோட மூமென்ட்ஸ் இதோட அழகு வடிவம் அதோட அழகை வந் அந்த கலையை வந்து அதோட ஒரு அழகு நடையில் நம்ம பார்க்கற விதம் இப்போ நம்ம ஒரு பா ம்யூசிக் கான்செர்ட் பார்க்கறோம் அப்படின்னா அதோட சேர்ந்து நம்மளும் பாடுறோம் பிக்காஸ் அது வந்து ஒரு மனு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த வந்து தூண்டுது அதே மாதிரி தான் நடனம்கிற ஒரு விஷயமுமே மனிதனோட சந்தோஷத்தில் ஒரு பங்காக இருக்குது இப்போ நிறையா ரியாலிட்டி ப்ரோக்ராமெலாம் நடத்துறாங்க என்ன ஒவ்வொரு நாட்டிலியும் ஒவ்வொரு கலைகள் இருக்குது ஒவ்வொரு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா பரதநாட்டியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நடனம் அந்த நடனத்தை வந்து எல்லாேருமே வந்து ரசிச்சு பார்க்கறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு நடனங்கள் வந்து அதோட கலாச்சாரத்தை அது பின்பற்றக்கூடிய அந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம பின்பற்றணும் ஆதி காலத்திலந்தே நம்ம மக்கள் நம் இனமக்கள் வந்து இந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறக்காகவே நடனம்கிற ஒரு விஷயம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு